இருபத்தி நாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அஞ்சு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பத்து ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு இருபத்தி நாலு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பதினெட்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று